என்னோடய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுனால் அது வந்து நான் வந்து ஒரு பேங்குல் ஒன்று வாங்கினேன் ஒரு கடையில் அந்த பேங்குல் வந்து ரொம்ப அன்குவாலிட்டியா இருந்துச்சு அதாவது வந்து எதாவது பட்டாலே உடஞ்சிருது அந்த மாதிரி இருக்குது அந்த பேங்குல் வந்து சரி அந்த பேங்குல் தான் அப்படி இருக்குன்னால் நான் கண்ணாடி வளையல் சூஸ் பண்ணிணேன் அதுவும் பட்டால் உடஞ்சிருது எனக்கு வந்து பேங்குல் மேலேருந்த ஆசையே போயிருச்சு ஒரு நல்ல பேங்குல் போட முடியலையே அப்படின்ற ஒரு ஒரு ஏக்கம் வந்துச்சு எனக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான பேங்குல் வந்து எங்கேயும் கிடைக்கிறதில்ல இந்த மாதிரி குவாலிட்டியான பேங்குல் போடணும் அப்படின்னு எனக்கு வந்து நிறைய ஆசை இருக்குது அந்த மாதிரி பேங்குல் கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு தோணுது எனக்கு பட் அந்தமாதிரி பேங்குல்ஸ் வந்து எங்கேயும் கிடைக்கிறதில்ல இப்போது வந்து இப்ப இந்த இதில் வந்து எங்கேயும் கிடைக்கிறதில்ல பேங்குல்ஸ் வாங்கினாலும் அது உடனே உடஞ்சி போயிடுது உடஞ்சோனையே உடஞ்சாலும் நம்ம கையில் கிழிக்கிற அளவுக்கு இருக்குது அந்த பேங்குல் வந்து ஒரு பெஸ்ட்டு பேங்குல் வந்து நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த பெஸ்ட்டு பேங்குல் வந்து எங்கேயும் கெடைக்கிறதில்ல இப்போ இந்த ஜென்ரேஷனில் கிடச்சா பெட்டரா இருக்கும்னு தோணுது